தமிழகத்தில் சிறந்த மருத்துவமனை யாவைன்னால் தமிழ்நாட்டில் உள்ள அதிகமாக கவுர்மெண்டு ஆஸ்பிட்டல்லாமே ஒரு ஒரு மிக சிறந்த ஆஸ்ப்பிட்டலாகவே இருக்குது இது இல்லாமல் தனியார் ஆஸ்பத்திரிலாம் நிறையா ஆஸ்பிட்டலும் இருக்குது மெடிக்கல்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை தொடர்ந்து வர மெடிக்கல்ஸும் இருக்குது கவுர்மெண்ட் மெடிக்கல்ஸ் இருக்குது இங்கே ப்ரைவேட் மெடிக்கல்ஸும் இருக்குது அதில் வந்து தமிழை கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட்ல நிறையா மெடிக்கல்ஸ் கா காலேஜும் இருக்குது காலேஜெய் ஒட்டி ஆஸ்பிட்டல் இருக்கும் இல்லாமல் ப்ரைவேட்ல வந்து அப்பல்லோ இருக்குது எய்ம்ஸ் இருக்குது இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுலேயும் நிறைய சிறந்த ஆஸ்பிட்டலு கூட இருக்குது